யா சம் டைம்ஸ் நான் எதாவது ரொம்ப ஆசையாக வாங்குவேன் அது மாதிரி நான் ஆசையாக வாங்கும்போது என்னாகிடும் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும் சரி பரவாயில்ல அப்படின் சொல்லி வாங்கினாலும் நான் நினைச்ச மாதிரி லைக் பிச்சரில் ஒரு மாதிரி நான் நேரில் பார்க்கற ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அது எனக்கு ரொம்ப டிஸப்பாய்ண்டேட் ஆகிடும் மற்றபடி நெகட்டிவ் எக்ஸ்பிரியன்ஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் இது தான் நான் ஒன்று நினைச்சி நான் ஒன்று இமேஜின் பண்ணி லைக் அப்பெல்லாம் வாங்கிவேன் பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும்